ஹலோ அண்ணா ஓலா கேபுங்ளா அண்ணா இங்கே வடபழனிலிருந்து கணபதி போறதுக்கு புக்கிங் பண்ணியிருக்கேன் கேபு ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்ணா வரதுக்கு ஓகேண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஏனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கனால் நல்லாயிருக்கும்